ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் என்ன என்னையா சார் ஆ சாப்பிட்டு தான் சார் வந்தான் வீட்டிலலாம் நல்லா தான் சார் இருந்தான் ஆ சரி இப்போ வர்ணுமா நாங்கள் இல்லை அவன் நல்லாதான் இருந்தான் அவனுக்கு டேப்லெட்லாம் அவன் ரொ ஜுரம் அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கே இல்லை அவனுக்குலாம் சாப்பிட்டான் சார் காலைல நல்லாதான் வந்தான் நாங்கள் கொய்தில கொட்டை பொறுக்குறோம் சார் படிக்கிறான் சார் டீச்சரு எதாச்சு அடி அடிச்சிவிட்டாங்களா சார்

வீட்டில நல்லாதான் இருந்தான் நேற்று விளாட போனான் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டான் எப்பியும் ரொம்ப நாழி விளாண்ட்டு தான் வருவான் இன்னிக்கு கொஞ்சம் சீக்கரமாக வந்துட்டான் ஆ படிப்பான் சார் சரி இப்போ நாங்கள் அங்கே வரணுமா வரணுமா ஆ சரி வரேன் ஆ சரி வரேன் சார் கட் பண்ணு கட் பண்ணிரவா ஆ